எனக்கு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோவமான டைமில் சடா டன் சடான டைமில் அப்போல்லாம் வந்து ரொ பாட்டு தான் அதிகமாக கேட்பேன் பாட்டு வந்து சொல்ல முடியாதது பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சதே பாட்டு தான் நான் எனக்கு ஃபீ பா பாட்டு பாட பிடிக்கும் ர ரொம்ப பிடிக்கும் பாட்டு தான் எனக்கு வந்து என்ன பாட்டு பிடிக்குன்னா ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அண்ணன் சாங்க் உன் கூடவே பிறக்கணும் உன் கூடவே பிறக்கணும் அந்த சாங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா ஏன் அண்ணன பிடிச்சதுனால எனக்கு பாட்டையும் பிடிக்கும் ரொம்ப ஏன் அண்ணன்கிட்ட பேச முடியாத த தருணங்கள் எல்லாம் இந்த பாட்டு போட்டு அவனுக்கு அவன்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து அவனுக்காக இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணுவேன் இந்த பாட்டு எனக் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எஸ்பிபி சார் பாட்டு பிடிக்கும் அவங்க வந்து கஷ்டமான சமயத்துல எல்லாம் அந்தமாதிரி சுச்சுவேஷனை அந்த சுச்சுவேஷனில் இறங்கி அந்த பாட்டை பாடுவாங்க ரொம்ப ச ச ஹாப்பியாக இருக்கிறப்போ அப்பையும் அந்தமாதிரி பாட்டு பாடுவாங்க அந்தமாதிரி ஒவ்வொரு சில நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பாட்டு வந்து பாடுவாங்க இப்போ இந்த ப இப் இந்த இதில் இந்த இது தான் பாடணுன்னா அழகாக அந்த வரியெல்லாம் அழகாக ஒவ்வொரு வ வரிகளையும் ரசிச்சு அழகாக அந்த பாட்டு பாடுவாங்க இப்போ எமோஷ்னலாலையும் அந்த எமோஷ்னல் வெளிப்படுத்தி அழுகிற நம்ப அந்த பாட்டை கேட்டாலே அழுகிற மாதிரிட்ட அழுகிற மாதிரியும் அந்த பாட்டு பாடுவாங்க இப்போ ஒரு பாட்டை கேட்டால் டான்ஸ் ஆடுற மாதிரியும் அந்தமாதிரியும் நிறைய பேர் பாட்டு பாடிக்கிட்டு அழகாக பாடுவாங்க அப்புறம் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வசீகரா சாங்க் பாடி இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசீகரா சாங்க் அழகாக இருக்கும் ஒவ்வொரு லைனையும் அழகாக அழகாக பாடி இருப்பாங்க அந்தமாரி நிறையா பாடகர்கள் இருக்காங்க நிறையா அழகழகான புதுப் புது வார்த்தைகள் எல்லாம் புதுப் புது அர்த்தங்கள் வலியால் இந்த பாட்டுகளை சொல்லி இருப்பாங்க இந்த பாட்டு பாட வந்து பாட்டு பாட்றவங்களை ரொம்ப பிடிக்கும் அழகாக நிறுத்தி நிதானமாக அழகாக பாட்டு பாடுவாங்க அப்புறம் வந்து சமுத்திரம் படம் பிடிக்கும் சமுத்திரப் படத்தில் உள்ள எல்லாமே எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அண்ணன் தங்கச்சியாக அழகாக அந்த பாட்டு அந்த கதை எல்லாம் பாடி இருப்பாங்க அதனால் இந்த பாட்டை ரொம்ப ரசிக்கவும் பிடிக்கும் ரொம்ப பாடவும் பிடிக்கும் என்னோட இருக்காங்க அவங்க அழகாக பாட்டு பாடுவாங்க அதில் அதனால் எனக்கு பாட்டைலாம் அவ்வளோவா பிடிக்க மாதிரி இருந்துச்சு அவங்க நிறைய பேர் ஸ்வேதா அக்கா பாடுறது கேட்டு தான் நான் வந்து பாட்டே பா பார்க்கவே ஆரம்பிச்சேன் அவங்க வந்து அழகாக பாடுவாங்க இப்போ ஒரு பாட்டை எப்படி பாடணுமோ அந்த அந்தமாதிரி பாடுவாங்க இப்போ சோகமான பாட்டு பாட ஒரு தடவை க்ளாஸில் நாங்கள் மூணு பேர் பாட்டு பாடினோம் அதனால அந்த பாட்டை பாட்றப்போ அழுதேவிட்டான் அழுதேவிட்டோம் என்ன பாட்டுன்னா ஆத்தா உன் சேலை அந்த பாட்டு பாட்றப்போ ரொம்ப அப்படியே ரொம்ப அழுதே அழுதேவிட்டோம் நான் மஹிளா ஸ்வேதா மூணு பேரும் பாட்றப்போ ரொம்ப அழுதுப்புட்டா அதற்கப்புறம் க்ளாஸில் உள்ள எல்லாருமே அழுதாங்க அது ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு அந்தமாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு பாட்டுலையும் அர்த்தம் நிறைய இருக்கு இப்போ ஹாப்பியான பாட்டு போட்டாங்கன்னா அதுக்கு நம்மக்கு நம்ம சும்மா இருந்தால் கூட நம்ம காலே தானாக டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கும் அந்தமாதிரி பாட்டு நிறையா இருக்கு நான் ஒவ்வொருவாட்டியும் நல்லா ரசிச்சு கேட்டுகிட்டு இருப்பேன் அப்புறம் வந்து நிறைய இருக்கு நிறைய சொல்லப்போனா நிறைய இருக்கு பாட்டுலையே நிறைய இது இருக்கு நிறைய இருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் வந்து ஏன் ஏன் உன் கூடவே பா பாட்டுதான் உன் கூடவே பிறக்கணும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது அப்புறம் வந்து அதிகமாக ஸ்டேட்டஸ் போட்றப்பலாம் அந்த பாட்டு நான் வைப்பேன் அப்புறம் வந்து எப்படி எப்படி சொல்லுறது எஸ்பிபி சார் வந்து அழகாக ஒவ்வொரு லைனையும் சொல்லி இருப்பாங்க அப்புறம் வந்து இவங்க ஹரிஹரன் சார் அவங்க வந்து நல்லா பாடுவாங்க அவங்களோட பாட்டுல்லாம் நல்லாருக்கு பிடிக்கும் முதல்வனில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கும் நல்லா ரசிச்சு அந்த பாட்டை பாடி இருப்பாங்க அப்புறம் வந்து என்ன பாட்டு சொல்லுறது நிறைய பாட்டில் இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பா பாட்டை பற்றி சொல்லணும்ன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு லைனுமே மா மைனூட்டாக நல்லா நோட் பண்ணி நோட் பண்ணி அழகாக பாடி இருப்பாங்க